இந்திய நாட்டைப் பொறுத்தவரைக்கும் சமூகப் பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படி அது முக்கியத்துவம் அப்படினா வறுமைக் கோட்டில் விழுறாங்க அது மாற்றம் அடையவேண்டும் கூடிய விரைவில் அந்த மாற்றம் அடைவோம் என்ற நம்பிக்கை இருக்கு அது மாரி ஏற்றத்தாழ்வு பிரச்சனை இருக்கு அதெலாம் இல்லனு சொல்லமுடியாது அதெலாம் சமூக நீதி மறுக்கப்படுகிறது சில இடத்தில் நூறில் ஒரு சதவீதம் அதுவும் கூடிய விரைவில் மாறிவிடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு